யோகா பயிற்சி போயிருக்கேன் யோகா தினமும் நான் பண்ணிட்டுருக்குறேன் ஆனால் யோகா ஆசிரியர் ஆரம்ப நிலைய ஆசிரியர்கள் அதை பற்றி எனக்கு டெய்லி வந்து நான் ஒரு ஒரு ஆசனாஸ் பண்ணுறதுனால எந்த ஆசனாஸ்ன்னு எனக்கு சொல்ல முடியல தினமும் நான் பண்ணிட்டுருக்குறேன் ஆனால் அது ஒ ஒரு ஒரு ஆசனாஸ்லையும் ஒரு ஒரு நன்மை இருக்குது அந்த உடம்பு நம்ம ஆரோக்கியத்துக்கு எல்லா ஆசனாஸ்ஸும் நம்பளுக்கு கரெக்டாக பண்ற மாரி நம்ம அதை பண்ணணும் அது எப்படின்னா ஒரு ஒரு ஆசனாவும் ஒரு ஒரு நம்ம உடலில் நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ ஒரு ஒரு ஆசனா ஒரு ஒரு உ உ என்ன ஒரு ஒரு ஆசனா எது எது பண்ணுறமோ நம்ளுக்கு அதது நம்ம உடல் உடல்நிலை சீராகும் அதில் பல ஆசனாஸ் இருக்குது இப்போ நம்ம உட்காந்து பண்ணுறோம் அதுக்கு ஒரு ஆசனாஸ் முட்டி போட்டு பண்ணுறோம் அப்புறம் நிறைய ஆசனாஸ் இருக்குது அப்புறம் தலையை இப்படி திருப்பி பண்ணுறோம் அது ஒரு ஆசனாஸ் நிறைய ஆசனாஸ் இருக்குது அப்புறம் படுத்துகிட்டு பண்ணுறோம் எல்லாமே ஒரு ஒரு ஆசனாஸ் தான் நான் தினமும் அதை பண்ணுறதுனால எனக்கு அது அந்த ஆசனாஸ் பற்றி எனக்கு வந் சொல்ல வரல ஆனால் எல்லா ஆசனாஸ்மே நான் பண்ணுறேன் இன்னமும் நான் பண் பண்ணணும் அதை கற்றுக்கணுன்னு நினக்கிறேன் நான் ஆனால் யோகா பயிற்சி நான் போயிருக்கேன் அது என்ன ஆசனங்கள் ஆசனாஸ்ஸுன்னு சொல்ல முடியல போஸ்களும் அதே மாரி தான் ஒரு ஒரு ஆசனா பண்ணுறப்போ நம்ம ஒரு ஒரு போஸ் கொடுக்க முடியும் குனிஞ்சு பண்ணணும் நிமிர்ந்து பண்ணுறது முட்டி போட்டு முட்டி குனிஞ்சு பண்ணுறது தலையை திருப்பி இப்படி பண்ணுறது எல்லாமே ஒரு ஒரு ஆசனாஸ் தான் அப்போ இப்போ ஒரு ஒரு ஆசனாஸ்க்கு ஒரு ஒரு போஸ்கள் கண்டிப்பாக இருக்கு ஆனால் நான் எல்லா ஆசனாஸ்ஸும் நான் பண்ணுறேன் நான் யோகா க்ளா யோகா பயிற்சி நிலையத்துக்கு நான் போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் யோகா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு இருக்கு இன்னும் அதை ரெகுலராக பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் கரெக்டாக இருக்கும் உடம்பு உடம்புக்கும் நல்லது